உயர்கல்வி கற்க அப்படின்னா பிள்ளைங்கள் வந்து டவுன்ஷிப்பை தான் விரும்புகிறாங்க டவுன்ஷிப் அப்படின்னா இப்போ மெட்ராஸு கோயமுத்தூர் சேலம் நாமக்கல் அந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்லிருந்து அடுத்த டிஸ்ட்ரிக் போய் படிக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து பிள்ளைங்கள் வந்து விரும்புகிறாங்க அதிகமாக வந்து இப்போ வந்து எல்லாேருமே வந்து அதிகமாக படிக்கிறதிலே இன்ஜினியரிங் இந்த கம்ப்யூட்ரு சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்ரு படிப்பு அதிகமாக அந்த ஐஎம் அந்த ஃபீல்டு கம்ப்யூட்ரு ஃபீல்டு வ படிக்கிறதை வந்து அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னால் படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி ஃபீல்ட்டில் வேலை கிடைச்சிரும் ஒன்றும் பிரச்சின இல்லை அப்படிங்கிறத வந்து மக்கள் அவங்களோட இதாக இருக்குது அதனால நிறைய பேர் வந்து அந்த கம்ப்யூட்ரு சம்பந்தப்பட்ட படிப்பை தான் படிக்க விரும்புகிறாங்க படிக்கிறாங்க ஆனால் இப்போ அது மாதிரி நர்சிங்கு நிறைய பேர் படிக்கிறாங்க ஏன்னால் நர்சிங் முடிச்சிட்டோம் அது ஒரு கொஞ்சம் எலிஜிபில்லாக ஒரு மூணு வருஷம் டிகிரி மாதிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல சேலரி நம்ம வந்து உக்காந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சின இருக்காது அப்படிங்கிறனால பிள்ளைங்கள் வந்து அந்த நர்சிங்கையும் வந்து விரும்பி படிக்கிறாங்க அது மாதிரி எல்லா படிப்புமே வந்து ஓரளவு பொம்பளை பசங்களை காட்டிலும் பொம்பளை பிள்ளைங்கள் வந்து இந்த படிப்பில் வந்து அதிகமான ஆர்வம் இருக்கிறனால எல் இப்போ வந்து எல்லா பக்கமே வந்து பிள்ளைங்கள் வந்து நல்லா படிக்க படிக்கணுன்னு நினைச்சி படிக்கிறாங்க ஏன்னால் படித்தா தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கள் வந்து அதிகமாக உணர்ந்து இப்போ பாருங்க எந்த ஃபீல்டு எடுத்துகிட்டாலும் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஏழு பிள்ளைங்கள் பொம்பளை பிள்ளைங்களாக தான் இருக்கும் மூணு பேர் தான் ஜென்ஸாக இருப்பாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு பிள்ளைங்களோட அறிவு வளர்ந்திருக்குது தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் நம்மளும் கற்றுக்கணும் நம்ம அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாேருமே விரும்புகிறாங்க அதனால எல்லா படிப்பையுமே வந்து ஞா ஓரளவு எல்லா படிப்புமே விரும்புகிறாங்க இது தான் அது தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ அக்ரியுமே நிறைய அக்ரி காலேஜ் வந்துருச்சு அதனால வந்து அக்ரியுமே காசு செலவு பண்ணிணாலும் பரவாயில்ல அக்ரி படித்தோம்னா வந்து கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறனால அக்ரியுமே வந்து எல்லாேருமே வந்து படிக்க ஆரமிச்சிட்டாங்க எதையுமே வந்து வேண்டான்னு சொல்கிற அளவு எந்த படிப்புமே கிடையாது படிப்பை பொறுத்தவரைக்கும் எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான் படிக்கிற படிப்பு வந்து தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து வெளியே டவுன்ஷிப்பில் போய் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் இந்த டிஸ்ட்ரிக்லருந்து அடுத்த டிஸ்ட்ரிக் போய் விரும்பி படிக்கிறதை விரும்புகிறாங்க ஏன்னால் வெளியே பல தரப்பட்ட மக்களோட அனுபவம் கிடைக்கும் பலதரப்பட்ட ஸ்கூல் பிள்ள பிள்ளைங்கள் மேல்நிலை மேல் படிப்புக்கு வந்திருக்கறப்ப பல டிஸ்ட்ரிக்லருந்து பிள்ளைங்கள் ஒரு இடத்துக்கு வருவாங்க நம்ம இதுலேயே இருந்தால் நம்ம டிஸ்ட்ரிக் பிள்ளைங்கள் மட்டும்தான இருக்கும் அப்படிங்கிறனால வெளியில் போய் வீட்டை விட்டு வெளிலேயே போய் தங்கி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விரும்புகிறாங்க ஏன்னால் அதை அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் பேரண்ட்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லது தானே ஏன்னால் எப்பேயுமே பேரண்ட்ஸை ஒட்டிக்கிட்டே இருந்தால் அவங்க அவங்களால ஒரு செல்ஃபாக ஒரு எந்த முடிவும் எடுக்க முடியாது எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேரண்ட்ஸை டிபன்ட் பண்ணியே இருக்கணும் இப்படி தனியாக போய் இருக்கிறப்போ அந்த நேரத்தில் எதாது ஒன்றுனாலும் பிள்ளைங்கள் வந்து பார்த்துக்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சின இல்லை எல்லா ஃபீல்ட்லேயுமே பிள்ளைங்கள் வந்து இப்போ படிக்கிறாங்க இது இதுக்கு வேண்டாம் அது வேண்டானெலாம் இல்லை எல்லா படிப்பையுமே பிள்ளைங்கள் வந்து விரும்புகிறாங்க